நான் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போது வந்து நெநிறைய நண்பர்கள் இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நண்பர் மட்டும் நான் எது பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டாவே பண்ணிட்டு இருப்பாங்க நான் சொல்கிறதே கேட்கமாட்டாங்க நான் இப்போ ஒரு கணினியில் ஒரு ப்ரோகிராம் பண்ணி வச்சிட்டு போனால் அதை மாற்றி விட்றது ஒரு பொருளை எடுத்துட்டு வான்னா ஒரு பொருளை எடுத்துட்டு வான்னா அதை மாற்றி எடுத்துத் தரது நானு எந்த ஒரு நல்லது செஞ்சன்னா செஞ்சாலும் அதை அப்படியே தப்பாக மாற்றி விட்றது நான் பேசினா மூஞ்சிய திருப்பிட்டு போகிறது நான் பேசினா கண்டுக்கிறதே இல்லை இந்த மாதிரி வேலையாவே பார்த்துட்ருந்தாரு அவரு வந்து எப்படி சொல்கிறது என்ன ஒரு ஆளாவே அவரு கண்டுக்கிறமாட்டாரு அவரு வந்து நானும் போயி சொல்லடலாம் பார்த்தேன் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணிணேன் அப்படின்னு சொல்லி பேசி பார்த்தேன் அவரு வந்து ஏன் மேலே எதோ ஒரு வ தீமையை வச்சிட்டே பழகிட்டு இருந்தாரு அப்புறம் வந்து நானும் சொல்லி பார்த்தேன் கேட்கல அப்புறம் கை கலப்பாகவும் ஆகிருச்சு அதனால வந்து எங்கள் நிறுவனத்தில் பெரிய பிரச்சனையாவே ஆகிருச்சு அது வந்து நானும் எவ்வளோவோ சொல்லி பார்த்தேன் லாஸ்ட்டில் அது என் மேல தான் தப்பு அப்படின்னு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அது வந்து நான் ஒன்னும் பண்ண முடியாது நான் பண்ணுற வேலைக்கு பூராம் அவரு இடஞ்சல் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆச்சி நானும் அப்புறம் போய் அவருகிட்ட பேசுனேன் இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறீங்க உங்களால எங்களுக்கு தேவயில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் பேசி அவரோடய இதை பூராம் நான் சொன்னேன் அவரு என்ன சொன்னாலும் நான் கேட்க முடியாது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருச்சு கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோகிராமில் ரொம்ப பெரிய லாஸ் ஆகிருச்சு அது நான் தான் போய் நான் தான் போய் அதை தீத்து வச்சேன் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு நாலு தூங்காமல் அதை நான் தான் முடிச்சு கொடுத்தேன் அப்போருந்து அவரு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு நான் வந்து அதை நான் பெருசாலாம் எடுத்துக்கிறல நான் ஒன்னும் அவ்வளோ உங்கள் மேலே நான் ஒன்னும் அவ்வளோ கெட்டதாக நினைக்கல நான் அதெல்லாம் ஒன்னும் நினைக்கல அப்படின்னு சொல்லி விட்டேன் அப்போருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு குழுவா சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து செயல்பாடு எல்லாம் பண்ணுவோம் பண்ணுறப்ப நிறைய எங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு நிறைய வெற்றி கிடச்சிருக்கு இதே மாதிரி எனக்கு எனக்கு நிறையா நடந்துருக்கு அதில் வந்து இது வந்து மறக்க முடியாத ஒன்று